நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேம் இந்த கேம் நிறைய விளையாண்டு இருக்கோம் பார்த்து டிவியில் அந்த வீடியோ கேம் ஜாயின் பண்ணி அதில் ஜம்பிங் அனிமல்ஸ் கிரியேட்டேசான் எல்லாமே ஓடும் அதை வந்து சூட் பண்ணற மாரி அதுமாதிரி நிறையா இருந்தது சின்ன பிள்ளைல இருந்தே நாங்கள் நிறைய விளையாண்டு இருக்கோம் இப்போது வந்து வர வர அட்வான்டேஜ்ஜாக வந்து நம்ம த்ரீ டி இதெல்லா வந்து இருக்குது படத்தில் அவதார் படத்தில் வந்த பொம்மைங்கள் கூட இப்போ நம்ம கேம்மில் வந்து வச்சுருக்காங்க நல்லா விளையாடுறதுக்கு சூட் பண்ணற மாரி தண்ணீல நீந்துகிற மாதிரி அப்புறம் இன்னும் வந்து இப்போ நம்ம மொபைலிலேயே நிறைய கேமெலாம் இப்போ டவுன்லோட் பண்ணி விளையாட்ற மாதிரி இருக்குது இப்போ